எங்கள் அப்பாகிட்ட தான் கேட்பேன் காரணம் என்னென்னா எங்கள் வீட்டில் நிறையா வயல் வேலை நிறையா வயல் வெளி இதே மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ வந்து எப் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் ஒரு செடி நல்லாருக்குது ஒரு சாதாரண ஒரு பூச்செடியாக இருந்தாலும் நல்லாருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு அதை வச்சி எப்படி செய்யணும் அதை எப்படிலாம் நம்ம வந்து பாதுகாக்கணும் என்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத மோஸ்ட்லி எங்கள் அப்பாகிட்ட தான் நான் கேட்பேன் அவங்க செஞ்ச விவசாயத்தில் நிறையா ஆரோ அந்த கெமிக்கல் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து வீட்லேயே இயற்கையாக அந்த மாட்டு சாணம் அப்புறம் வந்துட்டு அந்த அந்த உரங்கள் போடுறது இது இது எல்லாமே அவங்களே தான் பண்ணுவாங்க இப்போ நார்மலாக ஒரு ஒரு பூச்செடிலாம் வைக்கணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு டிப்ஸ் கூட ஃபேமஸாக இருக்கும்ல ரோஸ் செடி வச்சால் வந்துட்டு அதில் மீன் வாஷ் பண்ணிண தண்ணியை எடுத்து ஊற்றுனோன்னா அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக முளைக்கும் அப்படின்ட்டு ஸோ ஒவ்வொரு செடிகளுக்கும் என்னென்ன எத் எத்திக்கிஸ் இருக்குது அதை எப்டிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் என் பேரண்ட் அதாவது எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பாகிட்ட கேட்டு தான் தெரிஞ்சிப்பேன்